வேலை செய்யும் பெண்கள் இல்லத்தரசி என்ற அடிப்படையில் கிராமப்புற பெண்களுக்கும் குறிப்பாக அந்தந்த பகுதியிலே வேலை செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு அரசின் உதவித்தொகையாக நலவாரியங்களில் அவர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்காக உதவித்தொகைகள் கிடைக்கப்படுகிறது மேலும் அறுபது வயது பூர்த்தி ஆகும் போது அவர்களுக்கு ஓய்வூதியமும் அவர்களுடைய அகால மரணங்கள் நேரிடும் போது அவர்களுக்கு ஈம சடங்கிற்காக ஐம்பதாயிரம் போன்ற உதவித் தொகைகளும் வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்நாளில் அவர்களுக்காக வாரியங்கள் மூலமாக ரூபாய் ஐந்து லட்ச ரூபாய்க்கு உட்பட்ட காப்பீடுகள் கிடைக்கிறது மேலும் பெண்மணிகளாக இருப்பவர்களுக்கு முதல் பட்டதாரியாக வெளி வருபவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரமும் திருமணம் ஆகக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய பட்டதாரி பெண்மணிகளுக்கு ஐம்பதாயிரம் எனவும் பல்வேறு பாலிசிகள் அரசின் சார்பாக கிடைக்கப்பெறுகிறது